நான் மோஸ்ட்டாக எங்கே டிராவல் பண்ணணும்ன்னு ஆசைப்படுவேன்னா லடாக்தான் ஏன்னால் லடாக் வந்து ஒரு நல்ல பிளேஸ் எப்படி சொல்வது ஓ எதுவுமே இல்லாதவங்க கூட ஒரு ஒருத்தவன் பிறந்துட்டா எப்படியாவது லடாக் கோவா இந்த மாதிரி ஒரு சில பிளேஸுக்கு போயே ஆகுணும் அண்ட் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து லடாக் லடாக் வந்து நல்ல கிளைமேட் இருக்கும் மற்றும் பனி சரிவு அதில் ஏறி போகிற அந்த கிளைமேட்டே வேறு லெவலில் இருக்கும் அதுவும் எப்படின்னா ஒரு சில பேர் இப்போ லடாக் போகிறதே ஃபேஷனாக வச்சுக்கிறாங்க நிறைய பேர் இது எக்ஸ்எல்லில் கூட ஒரு டூ வீலரில் வந்து பெரிய கீர் பைக் இல்லாத நார்மல் பைக்கிலேயே போய்ட்டு வராங்க ஒரு சில பேர் சைக்கிள்லையும் போகிறாங்க அது வந்து பெரிய இது நம்ம வந்து லைஃப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் ஏதாவது நாம வாழ்ந்தோம் பிறந்தோம் இறந்து போயிவிட்டோம்ன்னு இல்லாமல் ஏதாவது ஒரு நம்ம லைஃப்பை மெமரியாக இருக்கிறதுக்கு வந்து லடாக்கில் போகணும் அதுக்கு என்ன கொஞ்சம் பட்ஜெட் மட்டும் கொஞ்சம் அதிகமாகும் முடிஞ்சால் அதுக்கு போகலாம் அதை விட்டால் இன்னொன்று என்னெனா கோவா கோவான்னு எதுக்கு சொல்கிறேன்னா கோவா வந்து எல்லாேருமே வந்து சின்ன வயசுலேருந்து கோவா வந்து போனால் ஜாலியாக இருக்கலாம் பீச் எல்லாம் கல்ச்சுரே கோவா கல்ச்சுரே வேறு அங்கே போனால் சரக்கு கம்மியாக இருக்கும் அது இது மேக்சிமம் பேச்சுலர் எல்லாேரும் என்ஜாய் பண்ணணும் நல்ல ஒரு போனோம்ன்னா பேச்சுலர் ஏன் இன்னும் பார்த்தா நையன்ட்டி கிட்ஸுக்கு முக்கால்வாசியோட கோலே கனவே அதுதாங்க கோவா போகணும் கோவா போகணும் கன்ஃபார்ம் பிளான் போடுவோம் ஆனால் அப்புறம் அவங்களால போகவே முடியாது நையன்ட்டி கிட்ஸுக்கு ஏன் அதுக்காசம் நையன்ட்டி கிட்ஸ் பேஸிக்காகவே கொஞ்சம் ஃபேமிலி மைண்டடு இருக்கிறவங்களா பாவமாக இருப்பாங்க டூ கே கிட்ஸ்ல்லாம் அது மாதிரி கிடையாது எது எடுத்தோம் கவுத்தோம் போயிடலாம் அப்படின்னு நையன்ட்டி கிட்ஸ் வந்து வீட்டு சுச்சுவேஷன் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி பார்ப்பாங்க அப்பவும் நையன்ட்டி கிட்ஸ்லேருந்து நிறைய பேர் நையன்ட்டி பெர்சன்ட் எயிட்டி பெர்சன்ட் ஃபிஃப்ட்டி பெர்சன்ட்டுக்கு மேலே போகிறாங்க ஒரு சில பேர் போக முடியாது இன்னும் வந்து இந்த வருஷம் போகலாம் அடுத்த வருஷம் போகலான்னு போய்ட்டு இருக்காங்க பட் என்னோட மெயின் இது வந்து லடாக் அண்ட் கோவா இது ரெண்டில் ஏதாவது ஒன்று எப்படியாவது லைஃப் டைம்குள்ளே ஒரு இடத்துக்கு முடி முடிஞ்சால் செய்யணும்னால் அந்த இடத்துக்குதான் பயணம் பண்ணணும் அவ்வளோதான்